ஹலோ சார் ஹெச்டிஎஃப்சி பேங்கா நான் வந்து இங்கே புதுக்கோட்டை பக்கத்தில் வந்து பாரதி இன்ஜினீயரிங் காலேஜ்லேந்து ஸ்டூடண்ட் பேசுகிறேன் சார் பிஇ ஸ்டூடண்ட்டு ஏன் பேர் வந்து மருதாம்பாள் நான் எலெக்ட்ரிக்கல் டிப்பார்ட்மெண்ட் படிக்கிறேன் ஆமாம் ஆ ஆமாம்ங்க சார் ஆமாம்ங்க சார் எனக்கு கொஞ்சம் எஜுகேஷ்னல் லோன் வேணும் சார் அதற்கு சம்மந்தமாக என்னென்ன டீட்டைல்ஸ் வேணும் இல்லை எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்கறதுக்கு தான் பண்ணேன் ஏ ஸ்காலர்ஷிப்காண்டி ஓப்பன் பண்ண அக்கௌண்டு தாங்க சார் இருக்குது தனி அக்கௌண்ட் வேணா நான் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஆமாம் ஜாயின்ட் அக்கௌண்ட்டாக இருக்குதுங்க ஆமாம் நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிவிட்டு இருக்கேன் ஜாயின் பண்ணிருக்கேன் இப்போ தான் ஆமாம் சார் கவர்மெண்ட் ஸ்கூலில் தாங்க சார் படித்தேன் ஆமாம் எல்லாமே இருக்குங்க சார் ஆமாம் எல்லாமே இருக்கு ஆமாம் ஆமாம்ங்க சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் ஆ சரிங்க சார் ஆமாம்ங்க சார் ஆமாம் ஆமாம்ங்க சார் ஆமாம் ஆமாம் ஆமாம்ங்க சார் ஆ சரிங்க சார் ஆ பான் கார்ட்லாம் இருக்குங்க சார்

ரெண்டு போதுங்களா சார்

சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் ஆமாம்ங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் இது எப்போ சார் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்கணும் எப்போ வேணாலும் வரலாமாங்க சார் ஆ தெரியுங்க சார் தெரியுங்க சார் சரிங்க சார் ஓகே ஆ சரிங்க சார் சரிங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் ம் சரிங்க ம் சரிங்க சார் வச்சிவிடுங்க சார் நன்றி சார்